ஹலோ சொல்லுங்கள் யார் சொல்லுங்கள் உங்க பேர் எங்கேர்ந்து பேசுறீங்க அப்பிடிங்களா அப்பிடிங்களா இல்லை மேடம் இல்லை மேடம் நான் வந்து ஹோட்டளோட மேனேஜர் தான் பேசுகிறேன் நான் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு வந்து ஒர் தடவை வந்து பார்ப்பே செக் பண்ணுவேன் ஹோட்டல் எப்படி இருக்கு என்ன மாதிரி சுத்தமாக இருக்குதா பராமரிக்கிறாங்களா நல்லபடியாக அப்படின் வந்து பார்ப்பே இந்த முறை இந்த மாதத்துக்கான டேட்டில் நான் இன்னும் வரலை இனிமே தான் வந்து பார்க்கணும் உங்ளுக்என்னங்க மேம் இது ப்ராப்லமாக இருக்கு என்ன ப்ரச்சனை என்னன் சொன்னிங்கன்னா அதை பார்த்து சரி பண்ணி வைப்போன் அப்பிடிங்களா மேம் அப்பிடிங்களா அப்பிடிங்களா சரி சரி மேம் கோவ கோவப்படாதிங்க நானே நான் வந்த இந்தமுறை ஹோட்டல்க்கு வந்து நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு காலைலயே வந்தர்றே நான் வந்து என்ன உங்களோட ப்ராப்லம்ன்னு நீங்கள் என்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள் நான் யா யார் உங்களுக்கு சர்வர் பண்ணது அவர் பேர் கொஞ்ச சொல்ல முடிமா ஞானமுத்தா ஓகே என்ன காய் மேம் உங்களுக்கு வந்து கொஞ்ச வேகாமல் அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னிங்கள்ல அது என்ன டிஷ்ஷு சொன்னிங்கன்னா கொஞ்ச பப்பே அது என்னன்னு அப்பிடிங்களா டேஸ்ட்டே இல்லைங்களா மேம் அப்பிடிங்களா ஆமாம்மா கண்டிப்பாங்க மேம் கண்டிப்பாக வருந்தாங்க மேம் என்னன்னு பார்த்து அதை கொஞ்ச சரி பண்ணிடுறேன் நீங்கள் எதுவும் கோவ்ச்சுக்காதிங்க இந்தமுறை தான் எப்பைமே நம்ம ஹோட்டலில் வந்து நல்லா தான் மேம் இருக்கும் டிஷ்லாம் வந்து எப்பைமே நல்லா சர்வ் பண்ணுவாங்க அவங்க திடீர்ன்னு இப்போ என்ன ஆச்சுன் தெரியல இப்போ நீங்கள் தான் மொ முதல் முறையாக கம்ப்ளைண்ட் பண்ணுறிங்க என்கிட்ட இப்படி ஆகிர்ச்சுன்னு ஓகே மேம் கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு மார்னிங்கே வந்து அது என்ன உங்களுக்கு என்ன ப்ராப்லம்ன்றதை நான் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து சரிபண்ணி கொடுத்துட்றேன் சொல்லுங்கள் மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்